எனக்கு பிடித்த பருவம் எது என்றால் குழந்தை பருவம் தான் அதுதான் ஜாலியாக எப்போதுமே சந்தோஷமா இருக்கலாம் காலையில் எழுந்து விளையாடி கொண்டிருக்கலாம் பள்ளிக்கூடம் போய் நன்றாக படிக்கலாம் படித்து விட்டு திரும்ப வந்து வீட்டில் விளையாடலாம் எதை பற்றியும் நெனைச்சு கஷ்டப்பட வேண்டியதில்லை வருங்காலத்தை நெனச்சு இப்போயே கஷ்டப்படாமல் ஜாலியாக விளையாண்டுனு இருக்கலாம் எப்போதுமே சந்தோஷமாக்வும் இருக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்போயுமே ஜாலியாக விளாண்டுனு ஊரை சுற்றி பார்த்துக்கினு இருக்கலாம் பெரிவங்களை மாரி கஷ்டப்பட்டு வேலை செய்யணுன்னு இல்லை வீட்டில் ஜாலியாக இருக்கலாம் டீவியும் பார்க்கலாம் ஜாலியாக விளாண்டுனு இருக்கலாம் எப்போதுமே பசங்களோடு சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம்